சமையலுங்கிறது வந்து இப்போ ஒருரொருத்தருக்கும் ஒருரொரு மாதிரி பிடிக்கும் ஒருரொருத்தருக்கு வந்து மசாலா ஐட்டம் பிடிக்கும் ஒருரொருத்தருக்கு அம்மியில் அரைத்தது பிடிக்கும் ஒருரொருத்தருது வந்து இந்த மிளகாய் பொடி கையில் அரைச்சுட்டு வந்து வெச்சு அதையும் யூஸ் பண்ணுவாங்க ஒருரொருத்தரோடய டேஸ்ட்டும் ஒருரொருத்தர் மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஒருரொருத்தருக்கு அம்மியில் அரைத்து போட்டாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு போடுவாங்க ஒருரொருத்தர் கொழம்பு மிளகாப் பொடி யூஸ் பண்ணமாட்டாங்க ஒருரொருத்தருங்க வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணமாட்டாங்க இந்த வெறும் வரமிளகா பொடி ஓ ஒருரொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க ஒருரொருத்தர் வெறும் சா சாம்பார் பொடி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஒருரொருத்தரோடய டேஸ்ட்டு வந்து ஒருரொரு மாதிரி இருக்கும்பா ஒருரொருத்தருக்கு நல்லா பிடிக்கணுன்னாக்கா டெய்லியுமே இந்த மிக்சியில் அரைத்து அது ஒருரொருத்தருக்கு வந்து பிடிக்காது ஒருவொத்தருக்கு பிடிக்கும் ஒருரொருத்தர் வந்து இந்த கடையில் வாங்கின சாம்பார் பொடி மிளகாப் பொடி இதையே யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் ஒருரொருத்தருங்க அது யூஸ் பண்ணமாட்டாங்க அது நம்மளுக்கு பிடிக்காது நம்ம அம்மியிலே அரைத்து போட்டுக்கலாம் இல்லை நம்ம போய் க மிசினில் அரைச்சுட்டு வந்து போட்டுக்கலாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருரொருத்தர் டேஸ்ட்டு வந்து ஒருரொரு மாதிரி இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது ஒருரொருத்தரோடய டேஸ்ட்டும் ஒருரொரு மாதிரி இருக்கும்